ஹலோ ஆ மா நான் ப்ரின்ஸ்பால் பேசுகிறேன்ம்மா ஆ குட் ஆஃப்டர்நூன்ம்மா ஆ நீங்கள் நேரில் வாங்க நம்ம பேசிக்கலாம் அதே பீஸ்ஸு தான் நீங்கள் நாற்பத்தஞ்சிதான் உங்களுக்கு கம்மி சொல்லிருக்கிறது அதோடு கம்மி இல்லைம்மா நீங்கள் வேறுன்னா எங்கேன்னா விசாரிச்சுட்டு பண்ணுங்கள் சரிங்களா

சரி வாங்க நேரில் பேசிக்கலாம் சரிங்களா ஏன்னா ஒன்று நான் யோ இது பண்ணி கரஸ்பாண்ட் கிட்டே பேசி உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ எ கம்மி பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் சரிங்களா மா நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் தயங்காதிங்க சரிங்களா ஆ சரி டென்த்தில் எவ்வளோ மார்க்குங்கம்மா முந்நூறுங்களா சரிங்கம்மா பரவாயில்லை பார்த்துக்கலாம் வாங்க சரிங்களா ஆ ஆ சரிங்கம்மா ஆ ம் என்னங்கம்மா எல்லாம் எல்லாம் இருக்குதும்மா மேக்ஸ் எடுத்துக்கோங்க பயாலஜி எடுத்துக்கோங்க எது இருந்தாலும் உங்கள் பையன் ஒப்பீனியன் கேளுங்கள் அவங்கள அவங்க தானே படிக்கிறாங்க ஆனால் இது இப்போ ஃபோர் இருக்குது பாருங்கள் சரிங்களா ஆ சரிம்மா வாங்க பேசிக்கலாம் நேரில் ஆ சரிங்கம்மா சரி வெச்சிர்ட்டுங்களா ம் சரிங்க ம் சரி